மத நிகழ்ச்சிக்கு வந்து கடவுள் செலை செஞ்சுருக்கேங்க விநாயகர் சிலை செஞ்சுருக்கேன் களிமண்ணில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செய்யும்போது களிமண்ணில் செஞ்சோங்க கரெக்டான அந்த விநாயகர் வடிவம் வரல இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதை வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த விநாயகர் சதுர்த்தி ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நாங்கள் செஞ்சதில் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து நல்லா சிறப்பாக நாங்கள் செஞ்சோங்க அப்றம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் அதேமாதிரி களிமண்ணில் வந்து கொஞ்சம் பெரிய சிலையாகவே ரொம்ப ஈஸியாக வந்து செகண்ட் டைம் செய்யும்போது யூடியூப்லேலாம் பார்த்து கரெக்டாக செஞ்சுட்டோங்க அதோட வாகனம் விநாயகரோட வாகனமும் அந்த மூஞ்சலிங்கிறது அதையும் நாங்கள் வந்து குட்டியாக வந்து ஒரு இது மாதிரி வெச்சு பண்ணோம் எல்லோருமே பாத்தவங்கள்லாம் விநாயகரோட அந்த மூஞ்செலி பண்ணி வெச்சுருக்கறதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி லட்டு மாதிரி சின்ன சின்னதாக வெச்சுருந்தோங்க அந்த இது அந்த லட்டு அப்புறமேட்டு அந்த கொழுக்கட்டை மாதிரிலாம் வந்து சின்ன சின்னதாக அந்த களிமண்லேயே பிடிச்சி வெச்சுருந்தோம் ரொம்ப நல்லாயிருந்துச்சி இப்போ நாங்களே அந்த விநாயகர் இது செஞ்சதினால நாங்கள் வந்து டெய்லியும் சாமிக்கு எப்பவும் பண்ணுறதோட கொஞ்சம் எங்கள் கையால் நாங்கள் செஞ்சதினால வந்து பூ இதெல்லாம் பண்ணி காலையில் சாய்ந்திரம் ரெண்டு நேரமும் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமெல்லாம் பண்ணி இது பண்ணோங்க அப்பறம் மூணாவது நாள் கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்யும்போது நாங்கள் ஆற்றுல கொண்டு போய் கரைச்சோம் அதுக்கடுத்த வருஷமல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தெருவுலேயும் விநாயகர் சிலை ஊர்வலம் போகும்போது வண்டிலலாம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் தெருவில் போகும்போது நாங்கள் வீட்டில் வெச்சிருந்ததை அவங்கள்ட்டையே கொடுத்துட்டோங்க அவங்க கொண்டு போகும்போது அதையும் எடுத்துகிட்டு போய் கரைச்சிட்டாங்க ஸோ மூணாவது தடவை நாங்கள் ஆக்ச்சுவலாக ஃபஸ்ட் ரெண்டு தடவை வந்து நாங்கள் களிமண்ணில் பண்ணோம் மூணாவது தடவை எங்களுக்கு களிமண் கிடைக்கிலிங்க நான் மூணாவது தடவை வந்து நாங்கள் மஞ்சளில் பண்ணோங்க மஞ்சளில் பண்ணும்போது களிமண்ணோட மஞ்சளில் பண்ணும்போது சூப்பராக வந்துருந்துச்சுங்க அதோட வடிவம் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து விநாயகர் கொஞ்சம் கரெக்டான சைஸில் நல்லா இருந்துச்சுங்க பாக்கிறவங்க வந்து பரவாயில்ல விநாயகர் வந்து மஞ்சளில் செஞ்சுருக்கீங்க பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நாலாவது தடவ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இது இருந்ததுங்க மைதா மாவு மைதா மாவில் பண்ணோம் மைதா மாவில் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து கரெக்டாக அந்த அதுக்கப்றம் விநாயகர் அப்படியே கொஞ்சம் அப்படியே இதாக ஆகிட்டே வந்தாருங்க ஒரு மாதிரி அது மாவுங்கறதுனால ஒரு மாதிரி அப்படியே அமுங்கி வந்துகிட்ருந்துச்சிங்க அப்றம் அது மூணாவது நாள் வரும்போது அது அப்படியே லைட்டாக அப்படியே விநாயகர் ரொம்ப அமுங்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் மூணாவது நாளுங்கும்போது ஊர்வலத்துக்கு போகும்போது நாங்கள் வந்து அதே மாதிரியே அவங்கள்ட்ட கொடுத்து அது கரைச்சிட்டோங்க இதுதாங்க எங்களோட வந்து அனுபவம் விநாயகர் இது அப்புறம் இப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக ஒவ்வொரு மாதிரி பண்ணி சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் எல்லோருமே வர்றவங்க கேட்பாங்க இந்த வருஷம் எதில் செய்வீங்க அப்டின்னு கேட்பாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நாங்கள் ஒடனே ப்ளான் பண்ணிப்போம் இந்த பூ இன்னைக்கி இந்த பூ வைக்கலாம் நாளைக்கு அது பண்ணலாம் கொழுக்கட்ட பண்ணலாம் பொங்கல் பண்ணலாம் அவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோங்க எங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவங்க அது எங்களுக்கு